விவசாயம் பண்ணுறாங்க நாங்கள் இருந்தாலும் வந்து இப்போது வந்து எல்லாம் ஒரு நிலக்கடலையே போடுறதுக்கு வந்து போட்டாலுமே வந்து மழை இல்லாத எல்லா செடி எல்லாம் கொஞ்சம் வாடிருதுங்க அப்புறம் இருந்தாலும் இந்த பூ பூக்கிற சீசன் அப்போது மழை பேஞ்சாத்தான் பிஞ்சு வைக்கும் அதுக்கு கொஞ்சம் சிரமம் அதை மாதிரி வச்சாலுமே வந்துங்க மயில் விட மாட்டேங்கிது அந்த விழுதெல்லாம் பறிச்சு பறிச்சு கொஞ்சம் எல்லாம் சாப்பிட்ருதுங்க அதுக்கு மேலே ஆள் ஓட்டுன கூலி இதெல்லாம் பண்ணி ஆளுங்களுக்கு சம்பளம் கொடுக்குறதுக்கே கொஞ்சம் சிரமம்மாக இருக்குதுங்க இருந்தாலும் அது செய்யணுங்கிறதுக்காக செய்யுறோங்க அது மயில்களுக்கு போக நம்ம அதை பராமரித்து இது பண்ணி பார்க்கயில வந்துங்க கூலி கொடுக்குறதுக்கே இதுக்குமே கொஞ்சம் கரெக்டாக தான் இருக்குது மற்றபடி நமக்கு ஒன்றும் லாபம் அதெல்லாம் எதுவும் இல்லைங்க இருந்தாலும் வந்து நாங்கள் விடாத அதை நம்ம விவசாயம் பண்ணணும் அப்படினு ஒரு ஆசையில் நாங்கள் போட்டுக்கிட்டே தான் இருக்கிறோங்க இத இத கடலை போடுவோம் அதில் எதுவும் இல்லைன்னா கொஞ்சம் சோளம் விதைப்போம் சோளம் விதைச்சாலும் கொஞ்சம் ஒரு பாதிப்பு கொஞ்சம் கம்மினு வச்சிக்கோங்க இந்த மாடு மாடுகளுக்கு எல்லாம் கொஞ்சம் தட்டு பச்சை தட்டாவோ கொஞ்சம் அறுத்து அறுத்து அதுங்களுக்கு போடுவோம் அது அது போடுறதுக்கு அந்த ப அது போடுறதுக்கு அந்த பருத்தி கொட்டை பிண்ணாக்கு இதெல்லாம் வாங்குறதுக்குமே அந்த இதுக்குமே சரியா இருக்குது இருந்தாலும் சரி நம்ம மாடு நம்ம கட்டுத்தரையில் இருக்கணும் அப்படினு ஒரு ஆசைக்காக நாங்கள் அதை ஆடு மாடெல்லாம் வளர்த்துறோங்க பார்க்குறோம் எல்லாமே அப்புறமும் செய்கிறோம் இருந்தாலும் இது நாங்கள் ஒரு காட்டில ஒரு வெள்ளாமை எப்பவுமே வச்சிக்கிட்டே தான் இருப்போம் முடிந்த அளவுக்கு நாங்களும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் கொஞ்சம் கவுர்மெண்ட் வந்து எங்களுக்கு விவசாயக்காரங்களுக்கு கொஞ்சம் கை கொடுத்தா பரவாயில்லை அப்படினு நினைக்கிறோங்க